ஹலோ கொஸ்லு ஹோட்டலுங்களா நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும் ஈவினிங் எத்தனை மணி மட்டும் இருக்கும் ஃப்ரெண்டு சொன்னார் ஒரு பத்துமணி மட்டும் இருக்குமுன்னு சொன்னாங்க எங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் நாங்கள் வெளியிலிருந்து வந்துகிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டாகும் அதனால வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியுமா அதை வந்து எங்கோளோடய வீட்டில டெலிவரி பண்ண முடியுமா அதை டெலிவரி கொடுக்க முடியுங்களா அதை அப்படி இருந்தால் எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறிங்க எவ்வளோ நேரத்துக்கு வந்து அப்படி வந்தால் எவ்வளவு நேரத்தில் கிடைக்கும் எங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணால் எவ்வளவு நேரத்தில் நீங்கள் கொடுக்க முடியும் அதனால வந்து பிரியாணி வந்து உங்களுக்கு அதிகபடியாக தேவைப்படுகிறனாலதான் நாங்கள் உங்கள் ஹோட்டல்ல வந்து சர்ச் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் உங்கள் ஹோட்டலை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க நீங்கள் டைமுக்கு கொடுத்திடுவிங்க இந்த நேரத்திலல்லாம் கொடுத்துருவிங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இரவு ரொம்ப நேரமானாலும் நீங்கள் இருந்து வாங்கிட்டு போகலானு அப்படினு சொல்லியிருக்காங்க அதனால்தான் சரினு உங்களுக்கு கால் பண்ணோங்க நீங்கள் எவ்வளவு நேரத்தில் அப்படி இருந்தால் கொடுக்க முடியும் அப்படி இருந்தால் எவ்வளவு சார்ச் பண்றீங்க நீங்கள் உணவுக்கு எவ்வளவு சார்ச் பண்ணுறிங்கனு தனியாக சொல்லிடிங்கனால் நாங்கள் பில் பே கொடுத்துருவோம் அப்படி இருந்ததுனால் நீங்கள் நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் டைமானாலும் நீங்கள் கொஞ்சம் வெய்ட் பண்ணிங்கனாக்கூட எங்களுக்கு பிரே ஒன்றும் பிரச்னை இல்லை நாங்கள் வந்து வாங்கிட்டு போய்டுவோம் நேர்ல இல்லை நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாப்ல இருந்தாலும் ஆளை அனுப்பிச்சிங்கினால் நீங்கள் எவ்வளவு நேரத்தில் கொடுக்க முடியும் சொன்னிங்கன்னால் அந்த டைம்க்கு வந்து கொடுத்துருவோம் ம்